இந்தியாவின் பிரபலமான யோகா குருக்கள் வந்து திருமலை கிருஷ்ணாமிச்சாமியார் இவங்க வந்து எப்படி இருக்குதுன்னா எப்படின்னா யோகா செய்யணும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு யோகா ரொம்ப முக்கியம் யோகா செய்யிறதால ஒரு மனுஷன் வந்து நீடிய ஆயுள் பெறுகிறான் எல்லாத்துக்குமே எப்படின்னா யோகா வந்து ரொம்ப முக்கியம் மற்றவங்கள வந்து நம்ம மட்டும் யோகா செய்யணுன்னு இல்லாமல் மற்றவங்களும் யோகா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஈஷா யோகானு இருக்குதுல அதில் வந்து ஒரு மனுஷனுக்கு யோகா வந்து எப்படி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அது அவர் சொல்கிறாரு யோகா அவங்க ரொம்ப நமக்கு தெரிந்ததை எல்லோருக்குமே தெரியணும் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித் தர்றாங்க மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி பண்ணுறாங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க இது மாதிரி நீங்களுக்கு யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணுறதால இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நிறையா புத்தகம் வெளியிடுறாங்க அப்புறம் நிறையா ஃபோனில் யோகாவை பற்றி சொல்கிறாங்க நிறைய டிவியில் யோகாவை பற்றி சொல்கிறாங்க சொல்லி மற்றவங்களும் அந்த யோகாவை கற்றுக்கிட்டு மற்றவங்களும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு செய்கிறாங்க அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கும்தனமாக இருக்குது